ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஃப்ரூட்ஸில் தான் இருக்கோம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்ங்களா வாங்க வாங்க ம் ம் சரி வாங்க உக்கார வாங்க ஜூஸ்ருக்கு ஃப்ரூட்ஸ்ருக்கு இருக்கு இருக்கு எல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸ்ம் இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட்டு உக்காருங்க சரிங்க கிலோவுக்கு பேசிக்குலாம் கிலோ எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்க ஒரு பழ கொடுக்குறன் சாப்பிட்டு பாருங்கள் ஜூஸ் கொடுக்குறன் சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட் பிடிச்சிருந்துதுனா நான் வந்து இரநூறுவாங்க ஆப்பிள் கிலோ ஆமாம் கொய்யாப்பழ வந்து நூற்றி இருபத்துருவாங்க கிலோ ஓகே சரி அதற்கும் மேலே ஒரு பத்து அஞ்சுரூவா குறைக்குலாங்க அதற்கும் மேலே வந்து எங்கள் குறைக்குறது பழம் விலயலாம் அதிகம் ஆயிடுச்சு கிடைக்ககுறதுல மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கிட்டு வாத்து ஒரு அஞ்சுருவாய்க்கு தான் விற்குறோம் ஒரு அஞ்சுரூவா கம்மி பண்ணி கொடுங்க போதும்

ம் சரி ஓகே ஓகே

ம் சரி ஓகே போட்டுலாம் உக்காருங்க பேக் பண்ணி கொடுத்துவன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உக்காருங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க ஒரு பழ எடுத்து கொடுக்குறன் சாப்பிடுங்க டேஸ்ட் பாருங்கள் நாலு பேருக்கு சொன்னிங்கன்னா இன்னும் நிறையா பேர் வருவாங்க நல்லாருக்குங்க எங்கள் கடையில் வந்து பழம்மெல்லாம் ம் ஓகே